இப்போது வழக்கு சொற்கள் அப்படின்னா என்னன்னா அன்றாடம் நம்ம பேசுகிற மொழியில வந்து சில மாற்றத்தை ஏற்படுத்தி அது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நிறைய வந்து வழக்கு சொற்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சில உதாரணங்களை நான் இங்கே முன் வைக்கிறேன் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க அது பேச்சு வழக்கில் வெற்றிலை அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் அது வெற்றிலை பிட்டு அப்படிங்கறது புட்டுன்னு ஆயிடுச்சு சிவப்பு சிகப்பு நாங்கள் அப்படிங்கறது நாங்கள் அப்படின்னு ஆயிடுது அங்கே அப்படிங்கறது அங்கே அப்படின்னு ஆகுது அடுத்தது காய்ச்சல் அப்படின்னு சொல்கிற கூடிய வார்த்தை வந்து காய்ச்சல் அப்படின்னு ஆகுது இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் அதாவது சொல் வழக்கு வந்து மாறிடுச்சின்னே சொல்லலாம் அடுத்தது இன்றைக்கு அப்படிங்கறது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க கடற்கரை அப்படிங்கறத வந்து கடற்கரை அப்படிங்குறாங்க இதை மாதிரி நிறைய வியர்வை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வேர்வை வேர்வை கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க பாகற்காய் அப்படின்ற ஒரு காயை குறிக்கிற ஒரு சொல்ல வந்து பாவக்காய் அப்படி சொல்கிறாங்க சுவர் அப்படிங்கறத சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வழக்கு சொற்களாக வந்து என்னோடய பார்வையில் வந்து படுது அதனால் வந்து கொஞ்சம் நம்ம இந்த இப்போது சொற்றொடராக சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு உன்ற பேர் என்ன அப்படின்னு கேட்கறது அது கோயம்பத்தூர் பாஷையில் வந்து இந்த வழக்கில் இருக்குது இந்த மாதிரி சொற்றொடர் உன்ற பேர் என்ன அப்படின்னு கேட்கறது அவள் பென்சில் வாங்கினால் அப்படின்ற ஒரு சொற்றொடர் அவள் பென்சில் வேண்டினாள் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வீட்டிற்கு போய் வருகின்றோம் அதை வந்து எவ்வளோ தமிழை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் வீட்டை விட்டுப் போகிறோம் போய்ட்டு வாரோம் நாங்கள் வீட்டைப் போட்டு வாரோம் அப்படிம்பாங்க நான் கடற்கரைக்கு போகிறேன் நான் கடக்கரைக்கு போகிறேன் அப்படி சொல்லுவாங்கள் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து சொற்றொடர் என்னோடய பார்வையில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சொற்றொடராக நான் பார்க்குறேன்